இந்தியப் போக்குவரத்தானது வான்வழி மார்க்கம் தரைவழி மார்க்கம் கடல்வழி மார்க்கம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் கடல்வழி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த கப்பல் போன்ற உபயோகத்தில் உள்ள வாகனங்களில் பயணிகள் செல்லும்போது இயற்கை சீற்றத்தால் தொடர்ந்து அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது இருந்தாலும் போக்குவரத்திற்கு மிக உகந்த பயணமாக இந்த கடல்வழி மார்க்கம் அமைந்துள்ளது வான்வழி மாக்கர மார்க்கத்திலே